மருத்துவ சேவைலாம் வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது இப்போ வந்து இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்பு உயிரிழப்புக்கான காரணம் வந்து மருத்துவ கட்டமைப்பு மட்டுந்தான் ஏன்னா தேவையான இது கிடையாது சிலிண்டர் ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லைன்னாங்க அப்புறம் வந்து சே மக்களை வந்து போய்ட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூப்ட்டு போய் சேர்த்து அவங்கள அட்மிட் பண்ணி பார்க்கறதுக்கு போதிய ஹாஸ்பிட்டல் இல்லைன்றாங்க அதுக்கான கருவிகள் வந்து இப்போ ஃபாரின்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இப்போ லேசர் மூலிமாலாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ நவீனத்துறைலாம் வந்துடுச்சி ஆனால் நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்ம ஒரு இதுவே கொண்டுட்டு வர மாட்றாங்க மருத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கிடத்தில் தான் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் வந்து மருத்துவத்தை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னா நிறையா இப்போ படித்த இந்தியாவில் படித்தவங்கள்லாம் போய்ட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அது வந்து மிகவும் வந்து வருத்தம் அளிக்கிறது அது வந்து ரொம்ப தப்புங்க அதலாம் வெளியில் போய்ட்டுலாம் வேலை பார்க்க வேணாம் நம்ம இந்தியாவில் படித்தோமா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் தான்ங்க வேலை பாக் பார்க்கணும் இப்போ நம்ம உயிர்களை காப்பாத்துறதை விட வெளிநாட்டில் போய்ட்டு பணம் பணன்னு போனால் அது திட்டம் வந்து ரொம்ப கேவலமான திட்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்தியாவில் படிக்கிற டாக்டர்ஸுலாம் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணணும் உள்நாட்டு உள் கிராமங்களில் வேலை செய்ணும்ன்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் மருத்துவ கட்டமைப்பு வந்து இன்னும் முன்னேற்றத்துக்கு வந்து நிறையா இடங்கள்ல ஹாஸ்பிட்டலு கொண்டுட்டு வரலாம் டாக்டர்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கான முன்னுரிமை கொடுக்கலாம் எவ்வளோ மாணவர்கள் வந்து டாக்டர்ஸ் படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஃபீஸு கொடுத்து படிக்க வைக்கலாம் ஃப்ரீ சீட் கொடுத்து படிக்க வெச்சி அவங்களைலாம் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இலவசமாக பணியாற்ற செய்யலாம் அதுக்கு நிறையா இதலாம் இருக்குதுங்க நிறையா ஐடியா இருக்குது இதல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து மருத்துவ துறையை நல்லா கொண்டுட்டு போகலாம்